இப்போ இருக்க சொஸைட்டியை பொறுத்தவரையுமே ஸ்கூல் காலேஜ் லெவல்லேருந்தே வந்து ஐடி என்விராய்ன்மெண்ட்டை பற்றி ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கவர்மண்ட் கொடுக்குது ஏன்னால் அவங்க இந்த சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டா தான் அதுமேலே ஒரு ஈ ஈர்ப்பு ஒரு ஈடுப்பாடு வரும்ன்னு சொல்லிட்டு கவர்மண்ட்லே வந்து ஸ்கூல் லெவல்லேயே புக்ஸு அதுலாம் தந்து அதுக்குனு தனியாக கிளாசஸ் டீச்சிங்ஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம் ஸ்கூல்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாவே வெறும் டீச்சிங்ஸ் மட்டும் சப்ஜெக்ட் லாங்வேஜ் இதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் அதர் கரிகுலரான கம்ப்யூட்டர் சைன்ஸ் டைப்ரைட்டிங் ட்ராயிங்ஸ் ஸ்பீச் ஸோ இதுக்குலாம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் அவங்களுடைய ஸ்கில் வந்து ரொம்பவே டெவலப் ஆகும் ஸோ இவங்க வந்து இதெலாம் நல்ல ஸ்கில்ஸ் வந்து இப்போ ஸ்கூல் லெவல் காலேஜ் லெவலில் டெவலப் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு பின்னாடி ப்ரொஃபஸன் சைடு போகும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் ஈஸியாகவுமே இருக்கும் வெறும் டீச்சிங் டீச்சிங் இந்தமாதிரி சப்ஜெக்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிற்காலத்தில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாருக்கும் அனிமல்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணனும் அதை எப்படி பார்த்துக்கணும் அதேமாரி நம்ம ஒவ்வொன்னுதிலியுமே வந்து நம்ம ஈடுபாடோடு ஸ்கூல் லெவல்ஸ் காலேஜ் லெவல்ஸில் அவங்களுக்கு வந்து அது அதுக்கான பிரிஃப்ரன்ஸ் என்ன அப்படினு சொல்லி நம்ம டீச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு அன்டஸ்டாண்டிங் வரும் ஒரு ஈர்ப்பு வரும் ஸோ அந்தமாரி நம்ம டீச்சிங் பண்ணும்போது ஸோ இதில் இவ்வளோ இருக்கா சொல்லி அவங்க வந்து அதை இன்னும் நல்லா கற்றுக்கணும் அப்படினு சொல்லிட்டே கூட அவங்களுக்கு தோணும் இப்போ நம்ம டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் சைன்ஸ் அப்படினு சொல்லி கற்றுக்கிட்டாலே ஏன் நம்ம ஸ்கூல் லெவல்லேருந்தே நம்ம அதை வந்து நம்ம வந்து சைடு பை சைடு நம்ம கற்றுக்கும்போதே இப்போ எந்த ஜாப் போனாலுமே கம்ப்யூட்டர் சைன்ஸ் டைப்ரைட்டிங் இதெலாம் தெரிஞ்சுருக்கணும் அது ரொம்பவே முக்கியமான ஒன்னுன்னு சொல்வேன் இப்போ நம்ம எங்கே போனாலுமே உனக்கு கம்ப்யூட்டர் சைன்ஸ் தெரிகிதானு சொல்லி தான் கேட்கறாங்க ஸோ நம்ம கம்ப்யூட்டர் சைன்ஸ் டைப்ரைட்டிங் எல்லாமே கற்றுக்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ நம்ம வந்து ஜாப்புக்கு போகிறோம் போகல அது அடுத்த விஷயம் ஸோ நமக்கு இது இரண்டுமே தெரிஞ்சிருந்தால் கூட நம்ம தனியாக ஒரு சென்டர்க் வச்சு மற்றவங்களுக்கு அதை டீச் பண்ண முடியும்